என்னுடைய செகண்ட் பிராடக்ட்டில் ஒரு தரம் இல்லை அதில் மிகவும் குவான்டிட்டி கம்மியாக உள்ளது இதனை இதை நான் மிகவும் ஆர்வத் ஆர்வத்துடன் வாங்கினேன் இது நன்றாக இருக்கும் என்று ஆனால் இது சரிவரவில்லை இது எனக்கு ஒரு நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸாகவே அமைந்தது இது வந்து வாங்க போனேன் விலையும் அதிகம் அதுமட்டுமில்லாமல் அவங்கள் ஆன்லைனில் ஒரு விலை போட்டுள்ளார் நேரில் சென்று வாங்கினால் அதில் ஒரு விலை இதைப்பற்றி சோசியல் மீடியாவில் பல கருத்துகள் வந்தது ஆனால் நாங்கள் நான் பொருட்படுத்தாமல் வாங் வாங்க சென்றேன் ஆனால் இது எனக்கு மிகவும் ஒரு நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸாகவே அமைந்தது இதுபோல் சரியாகவில்லை இந்த பொருளின் உழைப்பு இப்போ காலம் மிகவும் குறையுது அதனால் நான் இதை மிகவும் இந்த பொருளை வாங்க மறுக்கிறேன் நீங்களும் வாங்க வேண்டாம் என்று தெரிவிக்கிறேன் அதனால் இந்த ப்ராடக்ட்டை அனைவரும் தவிர்க்கவும்